கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொருத்தவரைக்கும் வந்து முக்கியமான எப்படின்னா அந்த ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அந்தமாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எந்தவொரு ரொம்ப காஸ்ட்லியான மிஷின்ஸும் இல்லை இருக்கு ஆனால் வந்து எல்லா ஆஸ்பத்திரிலேயும் இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான பெரிய பெரிய ஆஸ்பத்திரியாக அதுமாதிரி அங்கே மட்டும் தான் வந்து அந்தமாதிரி பெரிய அளவிலான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க இதுவே ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போனால் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சுருப்பாங்க பட் அவங்கட்ட வந்து காசு வந்து அதிகமாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அதனால் வந்து என்ன பண்றோன்னா வந்து எந்த ஒரு ரொம்ப சிவியரான ஒரு இதுவாக இருந்தாலும் வந்து நம்ம ப்ரைவேட் ஆஸ்பத்திரி தான் வந்து போகிறமாதிரி இருக்கு அதனால் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து இந்தமாதிரி எல்லாம் முக்கியமாக ஏதா வந்து எல்லாத்துக்கும் தேவைப்பட்ற மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்